ஹலோ ஹலோ மேம் எனக்கு லீவு வேணுங்க மேம்

மேம் உடம்பு சரியில்லைங்க மேம் மேம் உடம்பு சரியாமல் எப்படி மேம் வேலை செய்ய முடியும் மேம் ஓ இப்போ உடம்பு சரியாமல் எப்படி மேம் வேலை வேலை செய்ய முடியும் திடீரெனு உடம்பு உடம்பு சரியாமல் போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மேம் உடம்பு எனக்கு உடம்பு சரியில்லைனால் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு உடம்பு உடம்ப பார்த்தாதான் நான் வந்து வேலை செய்ய முடியுங்க மேம் சரிங்க மேம் எனக்கு ஃபீவருங்க மேம் மேடம் ஃபீவருன்னு சொன்னேன்ங்க

ஹலோ மேம் சொல்லுங்க உடம்பு முடியாமல் போச்சு மேம் திடீரெனு நைட்லேருந்து ஃபீவர் ஆகிடிச்சிங்க மேம் ஆ சரிங்க மேம்